அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு